நான் வந்து சமீபத்தில் ஒரு மடிக்கணினி வாங்கியிருந்தேன் அது வந்து நான் அது அந்த ப்ராண்ட் நேம் வந்து டெல் அது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த ஆன்லைனில் வந்து அதோடய விலை வந்து இருபதாயிரம் அது வந்து கடையில் போய் அந்த லேப்டாப்போடய விலை எவ்வளோனு கேட்டுப்பார்த்தேன் அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் சரி ஆன்லைனில் வந்து அஞ்சாயிரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆன்லைனிலேயே நான் ஆர்டர் பண்ணேன் அதை ஆர்டர் பண்ணி அவங்க கொண்டு வந்து ப்ராடக்ட்டெலாம் செக் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஒரு ஒரு ஒரு ஒன் ஒரு மாதம் வந்து நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணேன் ஒரு ஒரு மாதம் போகயில் அதுக்குப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஹேங்காக ஆரம்பிச்சுச்சு கேமராலாம் ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக போயிடுச்சு அதைப் போல் அது ஃபோர் ஜிபி ஃபோர் ஜிபி ரேம்முள்ளது ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட்டாக போயிடுச்சு கேமரா குவாலிட்டி இல்லாமல் அதைப் போல் ரொம்ப ஹேங் ஆகிச்சு ஒரு எதுவுமே யூஸ் பண்ண முடியாத டேட்டாலாம் வச்சிருந்தால் அது வந்து டிலீட்டாகிறது ஸ்டோரேஜ் ஃபார்ம் இல்லாமல் ஆகிருச்சு ரொம்ப இதுவாருந்ததுனால் அது திரும்பி வந்து ரிட்டன் போடுகிறதுக்காக நான் வந்து ஆன்லைன்லியே பார்த்தேன் ஆனால் திரும்பி அதை ரிட்டன் போட முடியாதுனு சொல்லிட்டாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலாக போயிடுச்சு அதனால் வந்து நான் வந்து என்னோடய நெகடிவ் எக்ஸ் என்னோடய நெகடிவ் ப்ராடக்ட்டாக இதை நான் வந்து சொல்கிறேன்